ஹலோ

வெளியில் போயிருந்தேன் புஷ்பா அதனால் தான் வர முடியல கொஞ்சம் அதுதான் இப்போ வரலான்ட்டு வந்தேன் ஆ ஊருக்கு போயிருந்தேன் அம்மா ஊருக்கு போயிருந்தேன் ம் உனக்கு வசூல் ஆகலையாே ம் நான் வந்து பொருள் வாங்கி நான் கடங்காரி ஆகணும் நீங்கள் வந்து வருமானத்தோடு இருக்கணும் மற்ற கடையிலேயும் வாங்குவோம் ம் ம் ஆ அதெல்லாம் ஊருக்கு போகிறதுனால ஆ எல்லாம் நல்லாயிருக்குறாங்க மஞ்சள் ஐம்பது கிராமு குங்குமம் ஐம்பது கிராமு கொஞ்சம் கொடுங்க இல்லை இப்போ இப்போ ஊருக்கு போய்விட்டு வந்ததுனால் கொஞ்சம் டைட்டாக இருக்குது அதனால் நான் ஒரு ஐம்பது கிராம் மட்டும் இப்போ வாங்கிக்கிறேன் இப்போது இல்லை இப்போது நீங்கள் ஐம்பது கிராமே போடுங்க அப்புறம் இன்னும் கடுகு இதெல்லாம் இருக்குதில்ல இரு சொல்கிறேன் இன்னும் நீ இதை ஃபஸ்ட்டு கொடு சொன்னதை முன்ன எடுத்து வைங்க அப்புறம் சொல்ல சொல்ல அப்புறம் எடுப்பீங்க

குங்குமமும் ஐம்பது ஐம்பது கிராமு அப்புறம் ஒரு கடுகு கால் கிலோ ம் எண்ணெய் ஒரு லிட்ரு

ஆ ஆ இந்த அரிசி தான் முன்னூறு நானூறுங்கிறாங்கன்னால் உங்களுக்கு மஞ்சளும் ஏறிப்போச்சா ம் எப்படித்தான் கடைக்காரங்க பூரா விலை ஏற்றிட்டு போனிங்கன்னால் நாங்கள் எப்படி பொழைக்கிறது

எங்களுக்கு சம்பளம் சம்பளம் கொடுக்குறீங்க எர ஆ சம்பளம் கொடுக்குறீங்க இரநூத்தி தொண்ணூறை தாண்ட மாட்டேங்கிறாங்க பல வருஷமா ஆ ம் ஓ கஸ்டமரு வேணுன்னால் நீங்கள் முன்னாடியே இது மாதிரி விலை ஏறுது வாங்கி வச்சுக்கோங்கன்னு ஒரு ஃபோன் பண்ணியிருக்கணும்

ம் நான் ரெகுலர் கஸ்டமரில்ல ஆ சரி சரி வச்சு